தமிழக மக்கள் ஓய்வு நேரத்தை அதிகம் எதில் கழிக்க விரும்புகின்றனர் கா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறப்போ காலேஜ் பசங்கள் காலேஜ் அண்டு ஸ்கூல் பசங்கள் ஸ்கூல் காலேஜ் பசங்களென்னு பார்த்தாலே டைப் க்ளாஸ்சுக்கு போவாங்க டைப் க்ளாஸ்சுக்கு எதுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அதில் வந்து டைப் டைப்பிங் டைப்பிங் க்ளாஸ் கோர்ஸ் சர்டிவிகேட் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கான போஸ்டிங் கிடைக்கும் அதனால இப்போ மோஸ்ட்லி எல்லாேருமே டைப் க்ளாஸ்சுக்கு போகிறாங்க அண்ட் தென் ஐடி பீல்ட்டு அண்ட் பிசிஏ பிபிஏ பிசிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னால் ஜா இன்ஜினீயரிங் கோர்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னால் ஜாவா பைத்தான் அந்த மாதிரி ஃபீல்டில் அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து பண்ணி பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கோர்ஸில் சர்வி சர்டிவிகேட் இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக ஐடி ஃபீல்டில் நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி இதெலாம் பண்ணுவாங்க சில பேர் சில பசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னால் அவங்களோட ஃபிட்னஸுக்கு ரொம்ப லவ் பண்ணி ஜிம் போய்விட்டு அவங்க பாடியை கரெட்டான பிட்னஸில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க இது சில பேர் பண்ணுறது சில பேர் அவங்களோட ஃபிரீடு டைம்ஸை என்ன பண்ணுவாங்கன்னால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஸ்பெண்ட் பண்ணவே எப்படி பீச் போகிறதா இருக்கட்டும் மால்ஸுக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை மூவிஸ்சுக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை சும்மா ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பென்ட் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் தெம் எல்லாேருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்போ நல்ல ஜ ஹாப்பியாக இருப்பாங்க அவங்களோட சோகத்தெலாம் மறந்து அந்த டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்போ தான் நல்ல ஹாப்பியாக இருப்பாங்க அவங்களுக்கான எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும் அட் தட் டைம் ஒரு காஃபி குடிக்கிறப்போது அவங்களுக்கு கிடைக்கிற ஹாப்பியும் அது வந்து எண்ட்லெஸு அது சொல்ல வார்த்தைகளே கிடையாது அளவுக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கும் ஃபேமிலி ஃபேமிலியாக இருக்கவங்கள் என்ன பண்ணுவாங்கன்னால் அவங்க வீக் எண்டை என்ன பண்ணுவாங்கன்னால் கோயிலுக்கு போவது லஞ்ச் சாப்பிடுறது வெளில போய்விட்டு வேறு எங்கேயாச்சும் மூவிஸ் போவது அந்த மாதிரி இதெலாம் பண்ணுவாங்க கப்பிள்ஸாக இருக்கிறவங்க நல்ல ட்ரிப்பாக ட்ரிப் ப்ளான் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச கோவா சில பேர் என்ன பண்ணுவாங்க ஊட்டிக்கு போவாங்க சில பேர் கோவா போவாங்க சில பேர் மூணார் போவாங்க சில பேர் அது போல் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க அவங்க பிடிச்ச ப்ளேஸுக்கெலாம் போய்விட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கணும்ன்னு நினைக்கிற விஷயத்த அவங்களுக்கு தேவைப்படுகிற விஷயத்த எல்லாம் நல்லா ஹாப்பியாக பண்ணி அண்ட் தென் மறுபடியும் ம மண்டேலேருந்து அஸ் யூஸ்வல் அவங்க ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அண்டு வந்து சென்னையில் இருக்கவங்கள் பசங்கள் சென்னையில் இருக்கவங்களாக இருந்தால் அவங்க பக்கத்தில் எந்த மால் இருக்குது அண்ட் தென் பீச் இருக்கும் தென் பார்க் இருக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸாக போய்விட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வருவாங்க இது மாரி யார் லவ்வர்ஸாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்க்குக்கு போய்விட்டு அண்ட் தென் பீ மூவிஸ்சுக்கு போய்விட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அவங்க அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க இதுதான் அவங்க லவ்வர்ஸ் பண்ணுற வேலை இப்போது கிராமப்புறங்களில் பார்த்தாலே மோஸ்ட்லி எல்லாேர் வீட்லேயுமே ஆடு மாடு வயல்வெளி இருக்கும் அவங்களுக்குலாம் மோஸ்ட்லி டைமே கிடைக்காது ஃப்ரீ டைம்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க காலையில் எழுந்திரிக்கிறாங்களா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறாங்களா நைட்டு பத்து மணி வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் விவசாயி வீடுன்னால் சொல்லவே தேவையில்லை எப்பொழுதுமே வேலை இருந்துகிட்டேவே தான் இருக்கும் அவனுக்கு ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது காலையில் மாடு கறந்து மாட்டுக்கு தீவனம் வைக்கிறதாக இருக்கட்டும் தண்ணி வைக்கிறதாக இருக்கட்டும் மறுபடியும் பசங்களுக்கு சாப்பாடு செய்கிறதா இருக்கட்டும் மறுபடி மாட்டுக்கு தண்ணிக்கு வச்சு அந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க மறுபடி மத்தியானம் சாப்பாடு செய்யிணும் அதிலே வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குணும் மறுபடி ஈவினிங் மாடு கறக்கணும் மறுபடி நைட் மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் நைட் அதுக்குள்ளே அப்பா வீட்டுக்கு வரவர்களுக்கு கெஸ்ட் யாராச்சும் வந்தால் அவங்கள கவனிச்சுக்கணும் இது போல் வேலைலாம் பார்க்கணும் வீட்டில் கிராமப்புறங்களில் இருந்து வர்றவங்கள் ரொம்ப பாவம் இது போல் தான் கிராமத்தில் கிராமமாக இருக்கட்டும் சிட்டியாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் அவங்களோட டைமை ஈக்குவலாக மேனேஜ் பண்ணும் அண்ட் தென் மொபைல் பார்க்குறத மோஸ்ட்லி எல்லாேருமே கம்மி பண்ணுறது நல்லது அது அவங்களோட ஐ சைட்ஸ்சுக்கு பெனிஃபிட் பெனிஃபிட்டாகவும் இருக்கும்